சொல்லுங்க மேடம் கம்மல் எடுக்கணும் மேடம் நாலு கிராம்

எவ்வளோ ரேட் மேடம் இருபத்தஞ்சாயிரம் போட்டுன்னு கொடுங்க மேடம் நல்லா வருது கூட நாங்கள் போன ஒரு ட டைம் கூட எடுத்தோம் அவ்வளோதான் அதெல்லாம் ரேட்டெல்லாம் இப்போ குறைஞ்சிக்கிது கேடிம் தான் இல்லைங்க மேடம் நாங்கள் இப்போதான் போன வாரத்தில் எடுத்தேன்னே செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்துதான் நாங்கள் வளையயே எடுத்தோம் இல்லைன்னா விடுங்க மேடம் நாங்கள் வேறு கடைக்கு போகிறோம் நாங்கள் எ போன வாரத்திலே எடுத்துன்னு வந்தேன்னே அவ்வளோ ரேட்டுக்கெலாம் வேணாங்க மேடம் நாங்கள் செய்கூலி சேதாரம்லாமெல்லாம் போய்தான் வளையலை எடுத்துன்னு வந்தோம் போன வாரத்திலே நான் இருபத்தஞ்சாயிரத்துலே எடுத்துன்னு வந்தோம் போன வாரத்திலே அவ்வளோ இருந்தால் கொடுங்க இப்போதுதான் உங்களுக்கு வே இதில் ரேட்டெல்லாம் குறைஞ்சி இருக்குதே போ நேற்றுக்கூட ஒரு இருவத்தொம்பது ருபா ஐம்பத்ரெண்டாயிரம் ரே ரேட் ஒரு சவரன் ஆ காயினெல்லாம் வேணாங்க மேடம் அது நாம் செஞ்சால் செய்கூலி சேதாரமெல்லாம் அதில் போகும் அது வந்து நம்மள் நஷ்டம்தான் ஆகும் இப்போ காயினெல்லாம் வேணாம் மேடம் எனக்கு நாலு கிராமில் கம்மல் வேணும் அந்த ரேட் அந்த ரேட்டுக்கெல்லாம் வேணாம் அவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் எங்களுக்கு வேணாம் மேடம் எங்களுக்கு அவ்வளோ ரேட்டுக்கெல்லாம் வேணாம் இந்த ஒரு ரேட்டுக்கு கொடுக்கறது இருந்தால் கொடுங்க இல்லை நான் அடுத்த கடைக்கு போகிறேன் சரி ஓகே